கடந்த சில வருடங்களாகவே இந்திய பொரு பொருளாதாரத்தோடய வளர்ச்சி வந்து மிக அருமையாக இருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு முக்கியமாக தொழி கண்ணி சார்ந்த துறையில் உள்ள எல்லா கம்பெனியுமே நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்குது உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் விப்ரோ டாட்டா இது மாதிரி நிறைய தொழில்நுட்பத் துறைகளை காரணமாக சொல்லலாம் அதே போல் இன்டர்நெட் பேங்கிங் அப்புறோம் டிஜிட்டல் பேமெண்ட் அது வந்து நம்ம வந்து பணம் கையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம வந்து வெறும் ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும் ஃபோனில் வந்து அந்த பேங்கில் வந்து பணம் மட்டும் இருந்தாலே போதும் ஈசியாக அவங்க நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸ்கேன் பண்ணியும் பண்ணிடலாம் பணம் கொண்டு போய் அதை தொலைச்சிட்டோம்ங்கிற வருத்தம் இனி இருக்காது